தொழில்நுட்ப சிக்கல்னால் இப்போ போய் நம்ம போய் நம்மளுக்கு ஆயிரம் ருபா வேணும்ன் சொன்னோம்னால் இப்போ நம்மளால் அர்ஜென்ட்டாக பேங்க்கு போக முடியாது அதனால நம்ம ஏடிஎம் கார்ட் ஏடிஎம்க்கு போவோம் அப்புறம் ஏடிஎம்மில் போய் இதுமாதிரி ஆயிரம் ருபா வேணுங்கும்போது நம்ம சேஞ்சாக நம்மளுக்கு கிடைக்காது ரெண்டு ஐநூறுருவா தான் வேணும் ஆனால் நம்மளுக்கு சேஞ்சாக தான் வேணும்ன்போது அது நம்மளுக்கு கிடைக்காது இதே நம்ம பேங்க்கு போனோம்னால் இப்போது எங்களுக்கு ஐநூறுருவா நோட் வேணாங்க நூறு நூறுருவா நோட் கொடுங்கன் சொன்னால் அவங்க கொடுப்பாங்க இது ஒரு சிக்கலாக இருக்கும் நம்மளால் அர்ஜென்ட்டுக்கு நம் போய் பேங்க்கில் போய் எடுக்க முடியாதுகிறனால தான் நம்ம ஏடிஎம்மில் எடுக்கிறோம் ஏடிஎம்மில் நம்மளுக்கு சேஞ்சாக கிடைக்காது அம் இதே மாதிரி நான் இது மாதிரி சிக்கலெலாம் நடக்கும் அப்புறம் இப்போது ஏதோ நம்ம ஒரு கடைக்கு போய் முப்பத்து ஒம்பது ருபா இவங்களுக்கு கொடுக்கணுனா நம்மக் கிட்டே ரெண்டு இருபது ருபா நோட் தான் இருக்குது ஒருருவாய்க்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதனால் இப்போது இப்போது வந்திருக்கு இது வந்து ஜிபே ஃபோன்பே இதுமாதிரி வந்திருக்கு அப் அது ஜிபே பண்ணலாம் ஃபோன்பே பேடிஎம் இதுமாதிரி பண்ணிக்கலாம் இதுவே நம்மனால் காசு கையில் தான் இருக்குது ஃபோனில் பேடிஎம் இதுமாதிரி இல்லைன்னா அது ஒரு சிக்கலாக இருக்கும் இ இதுமாதிரி சிக்கலெலாம் நடக்கும் இப்போ மொபைல் பற்றி சொன்னால் மொபைல் யூஸ் பண்ணி நிறையா பசங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிடுறாங்க இது மாதிரி கேம் விளையாண்டு கேமிலே அடிக்ட் ஆகி கேம் கேமிலே தான் பார்த்துட்ருக்காங்க கேம் கேம் சொல்லி ஸ்கூலை கூட கெடுத்துகிட்டு ஃபோன் மொபைல் இது மாதிரி கேமிலே இருக்கனால் அவங்க ஃப்யூச்சர் இதாகுது அப்புறம் தொழில்நுட்பன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேங்க்கில் போய் எடுக்க பேங்க்கில் போய் எடுக்க முடியாமல் தான் நம்ம ஏடிஎம் போகிறோம் அதுலேயும் நமக்கு சேஞ்சாக கிடைக்கிலன்றபோது அதெல்லாம் ஒரு தொழில்நுட்ப சிக்கலாக இருக்கும்